மாநிலத்தில் கொண்டாடப்படுற முக்கியமான மத விழாக்கள் சொல்லும் போது இப்போ நான் வந்து கிறிஸ்தவன் அப்போ நான் கிறிஸ்மஸ் இதுதான் நான் நல்லா சிறப்பாக கொண்டாடுறேன் கிறிஸ்மஸ்ஸு சொல்லும் போது அதனுடைய அர்த்தமே அந்த விழாவில் வந்து பிறருக்கு கொடுக்கணும் நம்மால் முடிஞ்ச எதாவது கொடுக்கணும் அப்போ வீட்டில் அன்னைக்கு நல்ல இனிப்பு பண்டம்லாம் செய்வோம் நான் நான் வந்து மற்றவங்க வந்து கேட்பாங்க இப்போ சில பேர் வராங்க அவங்களுக்கு குடுக்கணும் ஆனால் நம்ம மற்றவங்களை அழைத்துக்கூட அவங்கக்கூட நம்ம சொந்தக்காரன்லாம் கூப்பிட்லாம் அவங்கக்கூட அவங்கள்ட்ட அது என்ன அந்த இனிப்புலாம் கொடுத்து பரிமாறி நம்ம சாப்பிட்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி இயேசுநாத சாமி வந்து அவர் பிறந்தநாள் வந்து உலகம் முழுவதும் லீவு அன்னைக்கு இயேசுநாத சாமி பிறந்தநாளும் அவர் இறந்த நாளும் தான் உலகம் முழுசும் லீவு அவ்வளோ சிறப்பு இருக்குது அதனால கிறிஸ்மஸ் வந்து உண்மைலேயே ஒரு பெஸ்ட்டு ஹாலிடே